ஹலோ சாய் கார்ஸுங்களா சார் ஆன் சார் நான் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டாட்டா சஃபாரி ஒன்று வாங்கிருக்கேன் அது வண்டி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணனும் அது என்னென்ன ஃபுல்லாக அட்டாச்மெண்ட்ஸ் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அது எப்படி ஆர்டிஓ பர்மிட்டட் இல்லை நம்ப என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாருக்கு நான் எங்கள் பையனுக்கு வண்டி கொடுங்குலாங்கிறதுனால கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் மாடனாருக்குற மாதிரி பண்ணலாம் அப்படிங்குறதுக்காக ஐடியாலருக்கேன் நம்மகிட்ட என்னென்ன பண்ணலாம் வண்டிக்கு டாட்டா சஃபாரிக்கு சரிங்க

ம் சரிங்க சரிங்க வண்டிய கொடுத்தோம்னா எத்தனை நாள் நமக்கு தேவைப்படும் வண்டி மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு வண்டி நம்ம கொடுத்தோம்னா நமக்கொரு மா மாடிஃபை பண்ணி கொடுக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் உங்களுக்கு சரிங்க சரிங்க

ரெண்டு ரெண்டு நாளில் கொடுத்தர்லாம் சரிங்க சரி ம் ம் சரிங்க சரி நல்லது சரி நான் ஒன்று பண்ணுறேன் எங்கள் இப்போ போய் பையனை கூட்டிகிட்டு வரங்க உங்கள் இது கடைக்கு அங்கே வந்துவிட்டு அவன் என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆர்டர் எடுத்துக்கங்க நீங்கள் பொருள்ல்லாம் ஆர்டர் போட்டுவிட்டு நீங்கள் சனி ஞாயிறில் நான் அங்கே வந்து கொடுக்குறேன் வண்டியை நீங்கள் பண்ணு முடிச்சிவிட்டு எனக்கு திங்கள்கிழமை டெலிவரி கொடுத்துடலாமா ஆ சரிங்க சரி நம்ம பையன் இப்போ காலேஜ் போயிருக்கான் போய்ட்டு வந்தோன்ன உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறங்க நான் வந்துவிட்டு நீங்கள் என்ன வேலை சொல்றீங்களோ அத கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி கொடுத்துருங்க இப்போ வண்டி வந்து சேஃப்டியாருக்கணும் அதான் மெயின் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதில நம்ப எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ அதை டெக்கரேட் பண்றவன்கிட்ட அந்த சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ்ல எதுவும் இஸ்யூ இல்லாதளவுக்கு பண்ணி கொடுத்துருங்க உள்ள டெக்கரேட் பண்ணும்போதும் ஆ ரைட் ரைட் அதுதான் ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்துட்டா உள்ள ஒர்க் பண்றேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிடுறாங்க ஒரு நமக்கு ஆக்சிடன்ட் ஆகுதோ இல்லை எதன்னா இஸ்யூ ஆச்சுன்னா நமக்கு வந்து சேஃப்டி பலூன்ஸ்லாம் ஓப்பன் ஆகாமையே போயிடுது ஒரு சிலர்லாம் அதை கம்பிளைண்ட்டாக சொல்றாங்க அதனால் இந்த ஏர் பேக்லாம் நம்ம வந்து கரெட்டாக இதை டிஸ்டர்பில்லாதளவுக்கு நீங்கள் அதை உள்ள டெக்கரேட் பண்றது அப்புறம் வெளியிலயும் டிஸ்டர்ப் இல்லாமல் இப்போ பம்பர்லாம் வச்சுட்டா ஏர்பேக் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களயா அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆமாம் நம்ப டெக்கரேட் பண்றது சேஃப்டி இத வந்து குறைக்காதளவுக்கு நமக்கு பண்ணிக்கனுங்க சரிங்க சரிங்க ரொம்ப நல்லது நான் இப்போ தான் சரி ரைட் ரைட் நல்லது நல்லது அதான் நான் முன்னாடியே சொல்லிவிடுறேன் உங்களுக்கு சரிங்க சார் நான் அப்போ உங்கள் கடைக்கு வரோம் சார் தேங்க்யூங்க ம்